விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்கில் வந்து வேலாஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்யூஷன் இருக்கு அந்த இன்ஸ்ட்யூஷன் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் தெரியாதவங்க காது கேட்காதவங்க மனவளர்ச்சியில் கொஞ்சம் இதுவாக இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களோட லாங்குவேஜ் அவர்களுக்கு தெரிஞ்சமாதிரி அவர்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடு லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா அதை வச்சு சொல்லி தருவாங்க அவர்களுக்கு வந்து எஜுகேஷனை வந்து கொடுப்பாங்க அதனால் அதுக்கு அதுக்காக வந்து அந்த இன்ஸ்ட்யூஷனை வந்து கொண்டு வந்தாங்க இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களோட லைஃப்பை பிளைன்டாக பிளைன்டாக இருக்காங்க இல்லையா அவர்களோட லைஃப்ல்லாம் அப்படியே வீணாகாமல் அவர்களுக்கும் ஒரு எஜுகேஷன் கொடுத்து அவர்களையும் உயர வைக்கிறாங்க அவங்க அவர்களுக்கு வந்து பேரண்ட் சப்போர்ட் மட்டும் தான் அப்படின்னு இல்லாமல் அவர்களும் அவங்களோட சொந்த காலில் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்ஸும் நிறைய வந்து ஆஃபர் பண்ணறாங்க எப்படி ஆஃபர் பண்ணறாங்கன்னா இப்போ வந்து நிறையா படிச்சுருந்தாங்க அப்படின்னா அப்போ படித்ததுக்கு ஏற்றமாரி வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணறாங்க இதனால வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு